இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி மூணு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒம்போது அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து